கேப் ஏஜென்ஸிங்களாங்க நான் வந்து வெளியூர் செல்வதற்காக கேப் புக் பண்ணி இருந்தேன் கே கிளம்பும் தருணம் வந்தது கிளம்பும் போகும்போது சில தவிர்க்க முடியாத காரணங்களால் திடீரென்று இப்போது பயணம் செய்ய இயலாமையாக ஆகிவிட்டது அதனால் கேபை வந்து நான் ரத்து செய்ய வேண்டியதாக இருக்குது முன்பணம் வந்து ஆயிரம் ருபா முன்பணம் போட்டிருக்கீங்க எனக்கு இப்போ பயணம் செய்ய இயலாமையினால் என்னோட பணத்தை என்னோட வங்கி கணக்குக்கு ஜிபே மூலம் எனக்கு போட்டிருங்க கேப் ஏசென்ஸி தயவுசெய்து என்னோட அகௌண்ட்டுக்கு ஜிபே மூலம் எனது ஆயிரம் ரூபாயை திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்